என்னோடய குடும்பம் நண்பர்கள் பற்றி சொல்லணுன்னா என்னோடய குடும்பத்தில் வந்து நாங்கள் நாலு பேர் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு அக்கா அப்புறம் நான் நான் எங்கள் அப்பா வந்து டாக்டராக இருக்காங்க எங்கள் அம்மா வந்து விநாயகம் மிஷன்ஸ்ல டேரெக்ட்டராக இருக்காங்க எங்கள் அக்கா வந்து காலேஜ் படிக்கிறாள் நானும் வந்து காலேஜ் படிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கூட்டுக்குடும்பம்னு கூட சொல்லலாம் எங்கள் பாட்டி வீடு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டையே தான் இருக்குது எங்கள் பாட்டி சித்தி பெரிம்மா எல்லாருமே நாங்கள் இருப்போம் டெய்லி ஈவினிங் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம் டின்னர் வந்து ஒன்றா சாப்பிடுவோம் அதெல்லாமே நல்லா இருக்கும் என்னோடய நண்பர்கள் பற்றி என்னோட நண்பர்கள் பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து பள்ளி ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு வந்து ரொம்பவே க்ளோஸா ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க வந்து அக்ஷயா அப்புறம் நித்திஷான்னு அவங்க பேர் அவங்க அவங்க கூட இருந்ததனால தான் என்னோடய ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து நிறையா கா க்ளாஸ் கட் அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து க்ளாஸ் டைம்ல நிறையா பேசுகிறது அந்த மாதிரிலாம் நிறையா வந்து எங்களுக்கு நினைவுகள் இருந்திருக்கு அதனால் அந்த ஸ்கூல் மெமரீஸ் எல்லாமே எனக்கு வந்து இன்னைக்கும் நான் வந்து நினச்சி பார்ப்பேன் அந்த ஸ்கூல் மெமரீஸலாம் எனக்கு அந்த மாதிரி நண்பர்கள் வந்து அதுக்கு முன்னாடி என்னோட நான் பத் பா லெவன்த் டுவெல்த்து படிக்கும் போது தான் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சாங்க ஸோ அந்த மாதிரி நினைவுகள் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிச்சப்பையும் கிடைச்சதில்ல அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் வந்தும் எனக்கு வந்து கிடைச்சதில்ல அந்த மாதிரி அனுபவம் அந்த மாதிரி மெமரீஸ்லாம் வந்து எனக்கு கிடைச்சதே இல்லை அதனால் என்னோட வாழ்க்கையில எனக்கு முக்கியமான நண்பர்கள்னால் நான் அவங்க ரெண்டு பேரை சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் காலேஜ்லையும் நிறையா நல்ல நண்பர்களெல்லாம் சந்தித்தேன் எனக்கு வந்து நிறையா என் என்னோட க்ளாஸ்ல நிறையா நண்பர்கள் கிடைச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்து க்ளாஸ் ப பக்கத்து டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறையா நண்பர்கள் கிடைச்சாங்க அதில் முக்கியமாக சொல்லணுன்னா நிவேதித்தா பவா நந்தனா பூஜா இந்த மாதிரி நிறையா பேர் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சாங்க அவங்க கூடலாம் வெளிய போகிறது பேசுகிறது இந்த மாதிரி நிறையா நினைவுகள் வந்து எனக்கு இருக்குது இப்பயும் நான் இதெல்லாம் பண்ணுறப்ப என்னோட அவங்கள்லாம் என் கூட தான் இருக்காங்க நாங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேற டிபார்ட்மெண்ட்லேருந்தும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட அவங்களும் எப்பயுமே நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருப்போம் ஒன்றா எல்லாமே பண்ணுவோம் ஸோ இதெல்லாமே எனக்கு இது எல்லாமே எனக்கு வந்து பிடிச்ச நினைவுகளாக இருந்துருக்குது அதுக்கப்புறம் என்னோடய குடும்பத்தில் வந்து எனக்கு என்னோட குடும்பத்தை குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து எனக்கு நானும் எங்கள் அம்மாவும் ரொம்பவே வந்து க்ளோஸாக இருப்போம் நான் அவங்கக்கிட்ட எதனாலும் ஷேர் பண்ணிப்பேன் அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே ஏற்றுப்பாங்க எங்கள் அப்பாவும் அப்படி தான் எங்கள் அக்காவும் நானுமும் நிறையா நிறையா நினைவுகள் எனக்கு அவங்கக்கூடையும் இருக்குது நாங்க நானும் அவங்களும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம் ஸோ வந்து எங்களுக்குள்ள பெருசாக பிரிவுன்னு இல்லைன்னாலும் எங்கள் அக்கா இல்லைன்னா நான் வந்து எனக்கு எங்கள் அக்கா இல்லைன்னா அது எனக்கு ஒரு பெரிய இது மாதிரி தான் அவங்க வந்து எனக்கு நிறையா வழி காட்டியிருக்காங்க எது கரெக்ட் எது தப்புன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களை பார்த்து நான் நிறையா கத்துருக்கேன் ஸோ வந்து இதை இது தான் என்னோட குடும்பம் நண்பர்கள் பற்றி அப்புறம் எனக்கு நண்பர்கள்னு சொல்லணுன்னா எனக்கு சின்ன வயதுல ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்க பேர் வந்து நந்தினி எல்லாமே எ என் என்னைய வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் என்னை என்னையாகவே ஏற்றுக்கிட்டது என் முத ஃப்ரெண்டு வந்து அவங்க தான் அவங்கக்கிட்டருந்து தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து கற்றுக்கிட்டேன்